எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணை பார்க்கணுன்னா அவங்க முக்கியமான யாரையாவது தெரிஞ்சவங்களை கேட்டு வந்து பார்க்க வருவாங்க பொண்ணு பார்க்க பஸ்ட்டு வருவாங்க அப்புறோம் ஃபஸ்ட்டு அவங்க மாப்பிள வீட்டாரும் பெண் வீட்டாரும் பேசுவாங்க அப்புறம் பொண்ணை வந்து தண்ணி டீ கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க அப்புறம் பொண்ணை பார்ப்பாங்க பார்த்துட்டு போவாங்க முதல்ல அப்புறம் வந்து ஜாதகம் எப்படி என்னெனு முன்ன வரன் பார்ப்பாங்க இந்த ஜாதகம் நல்லா இருக்கா அப்படினு மாப்பிள எப்படி இருக்காப்படி நல்லா இருக்காப்படியா என்னெனு சொல்லி பார்த்துட்டு விசாரிப்பாங்க அப்புறமா வந்து பொண்ணு வீட்லேந்து மாப்பிள வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வருவாங்க அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க பொண்ணு மாப்பிள எப்படினு பிடிச்சிருக்கா என்னெனு அப்புறம் ஜாதகம் சரியாக இருந்தால் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா எங்கள் கிராமத்தில் பேசுவாங்க ஒரு பத்து பேர் போய் முன்ன பேசிட்டு டீ காப்பிலாம் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடி இன்னொரு நாள் போய் சாப்பாடு பிடிச்சிருந்தா சாப்பாடு போய் சாப்பிடுட்டு வருவாங்க அப்புறந்தான் கல்யாண முடிவு தேதிலாம் முடிவு பண்ணுவாங்க இரு குடும்பமும் சேர்ந்து அவங்களுக்கிடையே ஒரு ஒரு முதல் சந்திப்புனா அந்த பேச்சு வார்த்தையில் தான் எங்களுக்கு சம்மந்தங்கிறதை வந்து பிடிச்சி இருந்தால் சம்மதன்னு சொல்லி பேச்சு வார்த்தை நடக்கும் ஒரு அந்த சந்திப்பின் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஒரு யாருனே தெரியாத முதல் முதல்ல வந்து பார்க்க வராங்க இப்படி என்னெனு கொஞ்சம் பயம் இருக்கும் என்னெனு தெரியலை வந்து பார்க்க வராங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோனு ஒரு பயம் இருக்கும் வந்து பார்த்தா ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல சந்திப்பு மாப்பிள்ள வந்து பொண்ணை பார்க்குறாருன்னா அது ஒரு பயம் தான் இருக்குது எல்லாத்துக்கும் அப்படி தான் எந்த ஒரு எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்மள பொண்ணு பார்க்க வராங்குன்னு அப்புறம் அப்பா சம்மதம்ந்தான் அப்பாக்கு சம்மதுனா அப்புறமா தான் பொண்ணுக்கும் சம்மதம் அப்பா என்னா சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் பொண்ணுங்களும் சம்மதம் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சிருக்குனு சொல்லுவாங்க அப்பா சொல்கிறது தான் எங்கள் கிராமத்துதில் பொண்ணுங்கள்லாம் சம்மதம்ன்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடிதான் கேட்டு நடப்பாங்க எங்கள் கிராமத்தில்